மேரேஜ் அப்படினாலே அதை வந்துட்டு இங்கே உள்ள கலாச்சாரப்படி அதை வந்துட்டு விரிவாகதான் கொண்டாடுவாங்க அது எப்படின்னா இப்போ மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு அப்படின்னா ஒன் மந்த்து சில பேர் வந்துட்டு ஒன் வீக்ஸு அந்த டையத்தில் வந்துட்டு நிச்சயதார்த்த விழா அப்படின்னு வைப்பாங்க அதை வந்துட்டு எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா பேசி முடித்துடலாம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க அதெல்லாம் நடக்கும் அதுக்கப்புறம் வந்துட்டு மூத்த பொண்ணு அப்படின்னா மேரேஜ் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணுவாங்க வீட்டுக்கு ஒரு பொண்ணு ஒரு பொண்ணு தான் அப்படின்னா வந்துட்டு அந்த மேரேஜ் கொஞ்சம் கிராண்டாக பண்ணுவாங்க ரொம்ப அப்புறம் மறுநாள் வந்து சடங்கு வந்து எப்படி நடக்கும் அப்படின்னா தாய்மாமன்னு இருப்பாங்கல்ல அவங்க தான் வந்துட்டு சடங்கு சுற்றணும் அப்படிங்கிறது வந்துட்டு வழக்கப்படி கலாச்சாரத்தில் வந்துட்டு நடைபெற்றுட்டிருக்கு இங்கே வந்து திருமணத்தை வந்துட்டு விரிவாக கொண்டாடுவாங்க